மேம் குட் மார்னிங் மேம் மேம் இன்றைக்கி நான் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பேங்க்கு பற்றி நான் கேட்கலான்ட்டு வந்திருக்கேன் மேம் பேங்க்கு புக்கெலாம் எங்கே மேம் பேங்க்கு பற்றி படிக்கிற புக்கெலாம் எங் எங்கே மேம் இருக்குது அது ஏன் மேம் கேட்குறிங்க இன்றைக்கி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு பேங்குக்கு போனேன் மேம் அவங்களுக்கு எழுத படிக்கவும் தெரியாது நான் என்ன பண்ணுறது வித்ட்ரா செலான் எது பேங்க் செக் புக் செலான் எதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல நான் என்ன பண்ணுறது அதை பற்றி படிக்கலாம்னு வந்திருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்க மேம் எனக்கு

ஓகேங்க மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்